ஆ சொல்லுங்கம்மா யார் பேசுகிறீங்க ஆ ஆமாங்கம்மா ஆமாம்மா சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா ஆ சரிங்கம்மா சரிம்மா ஆ சரிம்மா எத்தனை பேரும்மா டெம்போன்னா அந்த வேன் மாதிரி எடுத்துக்குவோம் வேன் தான் எடுக்கணும் என்னென்னால் ஒரு ஒருத்த ஒருத்தவர்களுக்கு ஒரு அந்த கோயில் மட்டும் பார்க்கணுமாம்மா இல்ல வேறு எதுவும் சுற்றி காமிக்கவா ஆ அதெல்லாம் பார்க்கலாம்மா பக்கத்தில் தான் இருக்குது இருக்குது பூங்கா இருக்குது அந்தாண்ட மணிமண்டபம் இருக்குது ஆ ஆ அதெல்லாம் கூட்டிகிட்டுப் போகிறோம் ஐந்நூறுரூபா கொடுத்தீங்கன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் சுற்றிப்பாக் ஆமாம் அது மாதிரி தாம்மா எடுக்கணும் ஹவர்ஸ் கணக்கு கிடையாது ஆ அது ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கோங்கம்மா நான் எத்தனை மணிக்கு சொல்லுறீங்களோ அத்தனை மணியிலேருந்து சாய்ந்தரம் ஒரு அஞ்சு நாலு அஞ்சு மணிக்கெல்லாம் கொண்டாந்து விட்டுருவேன் அது தான் ஒரு ஆளுக்கு ஐந்நூறுரூபான்னா பார்த்துக்கங்க

ஆ பார்த்துக்கலாம்மா வாங்க நீங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க நான் வந்து பார்த்துக்கிறேம்மா பார்த்துக்கிறேம்மா கோயில் தான பார்த்துக்கிறேன் ஆ ம் சரி சரிங்கம்மா பார்த்துக்கலாம் நீங்கள் வாங்க நாள் வாடகை தாம்மா நாள் வாடகை தான் இத்தனிய ஆயிரம்னால் இத்தனை ஆயிரம் நீங்கள் கொடுத்துர்ணும் நாங்கள் ஒரு நாள் வாடகையை கொடுத்துர் வைச்சுருவேன் ஆ காமிக்கிறேம்மா அதான்ன நீங்கள் வாள் நாள் வாடகையைக் கொடுத்துருங்க ஒரு நாள் வாடகை அவ்வளோ தான் எனக்கு காலையில் சா சாய்ந்திரம் காலையில் ஆறு மணிக்கு எடுத்தேன்னா சாயந்தரம் ஆறு மணிக்கு கொண்டாந்து விட்டிருவேன் சரிங்க ஆ ரொம்ப நன்றி